தர்மபுரியில் கைவினைப் பொருட்கள் முக்கியமாக எதுவென்றால் மண்ணில் களிமண்ணில் செய்யும் மண் பானை அடுப்பு மண் அடுப்பு அப்புறம் மண் பானை மூடுவோமில்ல மூடு தட்டு இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் தர்மபுரி மாவட்டத்தின் கைவினைப் பொருட்கள் தர்மபுரி மாவட்டத்தில் பெரிய அளவில் கைவினைப் பொருட்கள் எது தயாரிக்கப்படுகிறதுன்னால் மண் பானை தான் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது மண் பானை வந்து மேக்ஸிமம் பொங்கலுக்கு தான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம கலாச்சாரம் பார்த்தீங்கன்னாவே அது தான் பொங்கலுக்கு தான் அதிகமாக மண் பானை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கலாச்சாரம் நம்ம கல்யாணம் பண்ணுவோமில்ல அது அப்புறம் நிறைய வரலாறு எழுதப்பட்டுருக்குது நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் நிறையா பாறை கல் எல்லா வளமும் இருக்கிற டிஸ்ட்ரிக்னால் நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் களிமண் பாறை கலை தந்தை மகனுக்கு கற்பித்தல் தர்மபுரி மாவட்டத்தில் வந்து தனித்துவமாக சில உள்ளூர் வடிவங்கள் இருக்கிறது அது எதுன்னால் நம்ப தர்மபுரியில் ஒரு இடம் இருக்குது அது என்ன இடம்னு எனக்கு தெரியலை ஊர் பேர் தெரியலை பட் அது வந்து தனித்துவமான ஒரு கோவில் அது நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ண நெக்ஸ்ட்டு கலை வடிவங்கள் அப்படின்னால் எதை சொல்லலாம்னால் நிறைய கலை வடிவங்கள் இருக்குது பரத நாட்டியம் கதக்களி மேக்ஸிமம் பரத நாட்டியம் தான் நிறையா ஆடுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு எப்படி கொண்டு போவாங்கன்னால் அவங்க தாத்தா செஞ்ச தொழிலை மகனுக்கு கற்றுத் தருவார்கள் அவர் உயிரோடு இருக்கும் போதே கற்றுக் கொடுத்துவிடுவார்கள் அவர் இறந்த பின்பு மகன் கையில் வரும் அந்த மகனோட மகன் கையில் இருக்கும் அவர் இறக்கும் முன் இவங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க அது அப்படியே ஒரு ஒரு தலைமுறையாக அப்படி இருக்கும்போதே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்படியே வளர்ந்து தலைமுறை தலைமுறையாக மாறும் அது